ஹலோ ரங்கீலா பார்லரா எங்களுக்கு இந்த மேரேஜ் ஃபங்ஷன் ஒன்று வருது அதுக்கு மேக்கப் பண்ணனும் டுவெண்டி த்ரீயில

ரிசப்ஷன் மேரேஜு ரெண்டுத்துக்குமே மேக்கப் பண்ணனும் ம் பார்க்க லுக் எல்லாம் கொஞ்சம் நல்லாருக்க நல்லா மேக்கப் பண்ணனும் ம் சரிங்க அமௌண்ட் ஆ மெகந்தி அதெலாம் எல்லாமே தான் போடணும் அமௌண்ட் எல்லாம் எவ்வளோ வரும் ம் ரிசப்ஷன் மேரேஜு ரெண்டுத்துக்கும் சேத் ஆ கொஞ்சம் கம்மி பண்ண மாட்டிங்களா இல்லை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கா மாதிரி இருக்குல

ம் சரிங்க மேம் சரி டேட்டு எப்போன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் நீங்கள் கரெக்டாக வந்துருங்க பிளேஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிவிட்றேன் மேம் ஆ சரிங்க மேம்